எனக்கு பல இலக்கிய கதாபாத்திரங்கள் பிடிக்கும் ஆனால் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சிவகாமியின் சபதத்தில் நாவல் எழுத வந்திய தேவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏனென்றால் வந்திய தேவன் மிகுந்த புத்திசாலித்தனம் தைரியம் நகைச்சுவை உணர்வு மற்றும் நட்பு உணர்வு கொண்ட கதாபாத்தில் அவரிடம் இருந்து நான் கற்றுக் கொண்டது எந்த நிலை சூல்நிலையும் தைரியமாக செயல்படுவேன் தோல்வியோட மனம் உடையாமல் அத்தியாவசிமான நேரங்கள் நகைச்சுவையாக ஒரு ஆயுதமாக இருக்கலாம் என்று அவருக்கு சொல்லிய கருத்து